இந்தியா இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைனா அது இந்த பருவகால மாற்றம் எதை வச்சு அப்டி சொல்கிறேன்னா கடந்த சில வருடங்களாக நமக்கு பருவ காலத்தில் பெய்கிற மழை அளவை விட புயல் மழையோடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு பருவம் தவறி மழை பெய்யுது பருவம் ஆரமிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்யுது இல்லைன்னா போதிய அளவு மழைப்பொளிவு இருக்க மாட்டேங்குது அப்படி பெய்கிற மழையும் பொய்த்து போகிற அளவுக்கு பெய்க்குது அப்படி பெய்கிற மழையும் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்துடுது மேக வடிப்புன்னு சொல்கிற அளவுக்கு கொட்டி தீர்த்திருது ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்கிறது இந்த மாதிரியான அச்சுறுத்துகலள் இயற்கை அச்சுறுத்தல்கள் இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்குது சமீபகாலமாக அதனாலையே நம்பளை சுற்றி இருக்கக்கூடிய நீர்வடி நிலங்களான சதுப்பு நிலங்களான நீர்த்தேக்கங்களான பகுதிகள் உதாரணத்துக்கு ஆறுகள் காடுகள் மலைகள் குன்றுகள் இது எல்லாமே அதனுடைய அமைப்பை முற்றிலுமாக இழந்துருக்கு ஆறுகள் போன பாதையில் வண்டல் படிவு நிறையா இருக்கும் இப்போ அந்த வண்டல் படிவுகள் பூரா திருடப்பட்டுகிட்டு இருக்கு அதனால் தண்ணியுடைய போக்கிடம் எங்கேருக்குன்னு தண்ணிக்கும் தெரியலை மக்களான நமக்கும் தெரியலை ஆறுகள் சுற்றி இருந்த கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சதுனால தான் தலைநகருக்கு இப்படி ஒரு தலைவலியான செயல் வருடாவருடம் நடந்துகிட்டிருக்கு காடுகள் காடுகள் ஒரு வர்த்தக பொருளாக மாறினதுனால காடுகளில் இருக்கக்கூடிய எல்லாமே வணிக ரீதியாக அணுகக்கூடிய ஒரு செயலாக மாறிட்டதனால் காடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மரம் தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாமே வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு மலை அதுபோலதான் அதுலேருந்து எடுக்கக்கூடிய உதாரணத்துக்கு க்ரானைட் கற்கள் லைம்ஸ்டோன் எம் சேண்ட் இந்தமாதிரி விஷயங்களால் மலைகள் அதனுடைய உருவத்தை இழந்துகிட்ருக்கு மலை தன்னத்தானே எழந்துகிட்ருக்கு வெடி வச்சு தகர்த்து அதனுடைய எல்லா உறுப்புகளையும் நம்ப பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் குன்றுகள் குன்றுகள் இருந்த இடமே காணும் எல்லாம் குன்றி போயிருச்சு

அங்கே வடதுருவத்திலையும் தென்துருவத்திலையும் இருக்கக்கூடிய பனிக்கட்டி பிரதேசங்கள் உருகி ஊற்றறதுனால கடலுடைய மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் வருடத்துக்கு சுமார் அஞ்சுலேருந்து பத்து சென்டிமீட்டர் உயர்கிறதா உலகளாவிய சுற்றுச்சூழல் முனையம் ஒரு தரவை கொடுத்துருக்கு வயல்கள் அது எல்லாமே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் ப்ளாட்டுகளாக உருமாறியிருச்சு அப்படி மிஞ்சிப் போயிருக்கக்கூடிய சில வயல்வெளிகள்லையுமே அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பயிர்கள் விளைவிக்காமல் பணப்பயிர்களை விளைவிச்சுக்கிட்டுருக்காங்க எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு மண்ணோடய தன்மை மலட்டுத்தன்மையாக போய்க்கிட்டு இருக்கு மண் அதனுடைய தன்மையை இழந்திடுச்சு அதில் விளையக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு விஷத்துடைய தன்மை அதிகரிச்சிடுச்சு வருடாந்திர மழைப் வருடாந்திர கோடை ரெண்டுமே ரொம்ப உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு சமீப காலமாக அதுக்கு ஒரு வருடத்தில் தோராயமாக ரெண்டு அல்லது மூன்று புயல்களை பாத்துக்கிட்டிருந்த இந்தியா இப்போது சமீப சமீப காலமாக ஒரு பத்து வருடங்களில் கடந்த பத்து வருடங்களில் வருஷத்துக்கு குறைஞ்சது எட்டிலிருந்து பன்னெண்டு புயலையாவது பார்க்குது சந்திக்குது அப்படிங்கிற இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்துனுடைய அந்த குறிப்பை வச்சு நம்ப சொல்லலாம் சமீபத்தில் கூட மோக்கா அப்படின்னு ஒரு புயல் இந்திய வங்கதேச எல்லைப்பகுதியையும் மியான்மர் எல்லைப்பகுதியையும் சீரழச்சு உருக்குலைச்சிட்டு போயிருச்சுன்னே சொல்லலாம் இந்த பருவகால மாற்றத்தினால எல்லாருக்குமே பெரும் பிரச்சினைய கொடுத்துருக்கு அது இந்தியாவுடைய சூழலையும் மாத்திருக்குன்னே சொல்லலாம்